ஹலோ ம் ஆமாம்ங்க ம் சொல்லுங்கள் ஆ ஆ லோக்கல்ளிங்களா லோக்கலில் ஒரு நாலு ப்ளேஸ் இருக்குது அப்புறம் லாங்கில ஒன்று இருக்கு லோக்கலில் பார்த்திங்கனா கொல்லிமலை சீ லோக்கலில் பார்த்திங்கனா மலைகோட்ட இருக்கு அப்புறம் நரசிம்மர் கோவில் ஒன்று இருக்கு அப்பறம் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு அப்புறம் டாம் ஒன்று இருக்கு லாங்கில பார்த்தோம்னா கொல்லிமலை ஹில்ஸ் இருக்கு இதில் என்ன பாக்கறிங்க சரி சரிங்க ரென்ட்டு தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க சரி தொளசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டுக்குறேன் நீங்கள் சுற்றி பார்க்குற டைம்மிங் பொறுத்து நான் காலையில் நாலு எட்டர மணிக்கு வந்துருவேன் அப்புறம் அதற்கடுத்து நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சுற்றி பார்த்துட்டு வர டைமிங் பொறுத்து தாங்க ம் சரிங்க ம் சரிங்க